எங்கள் மதம் வந்து பண்டிகை காலத்தில் வந்து பொங்கல் பொங்கல் காலத்தில் வந்து பொங்கல் வைச்சு பொங்கல் பண்ணுவோம் தீபாவளியில் வந் தீபாவளி பண்டிகையில் வந்து அதுரசம் சுட்டு சாதம் சாம்பார் பொரியல் அப்பளம் எல்லாம் வைச்சு சாமிக்கு படைப்போம் விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொழுக்கட்டை சுண்டல் அந்த மாதிரி வெஜ்ஜு சமைப்போம் நான் வெஜ்ஜு எதுவும் அந்த பதினோரு நாளுக்கு இருபத்தொரு நாளைக்கு எல்லாம் நான் வெஜ்ஜு எல்லாம் சமைக்க மாட்டோம் விநாயகர் சதுர்த்தியில் வந்து சுண்டல் கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் பண்டிகை பண்டிகை நாளில் வந்து இந்த மாதிரி உணவுகளை பயன்படுத் பயன்படுத்துகின்றோம்